ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ நிறைய பேரோடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக்கி தான் உள்ளது அந்த காலத்தில்லாம் வந்து என்ன பண்ணுவோன்னா ஏதாவது நோட்லையோ இல்லை எழுதி தான் வைப்போம் ஆனால் இப்போல்லாம் வந்து ஒரு ஃபோன்ல முடிஞ்சிவிடுது வெயிட்டாக தூக்கிட்டு போகற வேலையும் இல்லை எல்லாமே ஆல் இன் ஆல் ஃபோன்ல வந்துருது படிப்பு சம்மந்தப்பட்டது எல்லாமும் அப்போல்லாம் டீச்சர்ஸ் நம்மளுக்கு ஏதாவது தெரியலைன்னா டீச்சர்கிட்ட கேட்டால் தான் சொல்லுவாங்களே டீச்சர் சொன்னால் தான் நம்மளுக்கு அதை பற்றியே தெரியும் இல்லை படிச்சவங்க வேறு யாருக்கிட்டையாவது கேட்டால் தான் தெரியும் ஆனால் இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் அதை பற்றி போட்டால் அதோடைய அப் டூ பாட்டம் எல்லாமும் வந்துருது இதை வந்து எஜிகேஷ்னலில் ரொம்ப வந்து சப்போர்ட்டிவ்வாக இருக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய தகவல் தொடர்பு சாதகமாகவும் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு என்ன சொல்லணுன்னா அந்த காலத்தில்லாம் இந்த ஊர்லருந்து இன்னோரு ஊருக்கு வந்து நியூஸ் போகணுன்னா நம்ம வந்து போயிவிட்டு அந்த ஊருக்கு போயிவிட்டு சொன்னால் தான் அப்படி இல்லைன்னா தகவல் தொடர்பு மூலியமாக சொல்லணும் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாக பேசிக்கலாம் அதே மாதிரி யாருக்காவது நம்பளை பார்க்கணுன்னு நினச்சா ஃபோனில் வீடியோ கால் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ ஏதாவது இந்த ஊருக்கே ஏதாவது ஒரு தகவல் சொல்லணுன்னா இப்பெல்லாம் நிறைய வாட்ஸப்பில் க்ரூப் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க ஊருக்கு ஒரு க்ரூப்பு அதுக்கப்புறோம் ஸ்கூல் முடிச்சிவிட்டா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு க்ரூப்பு ஏதாவது ஒரு நியூஸ் வந்து சொல்லணுன்னா அந்த க்ரூப்பில் ஒரே ஒரு மெசேஜ் போட்டால் எல்லாருக்குமே அந்த மெசேஜ் வந்து போயிவிடுது அப்படியும் அதையும் மீறி நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுன்னா ஃபார்வேட் பண்ண பண்ண நிறைய போயிகிட்டே இருக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு